இங்கே இருக்கிறவங்க எல்லாேருமே ஒரே கல்ச்சர் தான் அதனால் எங்களுக்கு அந்த இஸ்யூஸ் வரல சப்போஸ் வேறு யாராச்சும் அதர் கல்ச்சரை ஃபாலோவ் பண்ணிணாலும் எல்லாேருமே வந்து நாங்கள் அவங்கள எங்களோட பிரதர் அண்டு சிஸ்டர் அந்த மாதிரிதான் பார்ப்போம் எங்களோட ரிலேஷனாகதான் பார்ப்போம் பிகாஸ் வீ ஆர் இந்தியன்ஸ்